நான் வந்து ஒரு கடையில் வந்து மோதிரம் வாங்கினேன் எல்லோரும் சொன்னாங்க அந்த கடையில் நல்லாயிருக்கும் வாங்குங்கன்னு சொன்னாங்க நான் அந்த கடையில் தான் வளையல் வாங்கியிருந்தேன் அதேமாதிரி அந்த கடையில் நான் போய் என்ன பண்ணேன்னா ஒரு ரிங் ஒன்று வாங்கினேன் ரிங் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு எழுநூற்றம்பது ருபா கொடுத்து ஒரு ரிங் வாங்கினேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ரிங் வந்து டோட்டலாக வந்து ரொம்பவே நல்லாவே இல்லை போட்டேன் அதில் கல்லெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த கல்லெல்லாம் கீழே விழுந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது அந்த வளையல் அந்த வளையல் மாதிரி இல்லை அது ரிங் வந்து அப்படியே கருத்து போயிட்டு எல்லா இடமும் அந்த கல் விழுந்த இடமெல்லாம் அப்படியே கருப்பாக போயிடுச்சு ஏன்டா வாங்கினோன்னு ஆகிட்டு எழுநூற்றம்பது ருபாய்க்கு அது வந்து ஒர்த்தே இல்லை சுத்தமாக எங்கள் வீட்டில் கூட எல்லோரும் திட்டினாங்க என்ன ஏன் இந்தமாதிரி வாங்கி வச்சிருக்க அப்படீன்ட்டுன்னு வாங்கி ஒரு வாரத்துலேயே வந்து ரொம்ப மோசமாக கருத்து போயிட்டு அங்கங்கே வேறே அந்த கல்லெல்லாம் விழுந்து அப்படியே எடுத்து எடுத்துட்டு நின்றுச்சி கலரே வந்து கோல்டு கலரில் இல்லாமல் அப்படியே கருப்பு கலராக மாறிட்டுது ஒரு வாரத்துலேயே அந்த எழுநூற்றம்பது ருபா வேஸ்ட்டாக போயிட்டு நான் போய் கடக்காரங்கள்ட்ட கேட்டேன் இந்தமாதிரி ஆகிட்டேன்னு அவங்க எங்கள் மேலே மிஸ்டேக் இல்லை நீங்கள் தான் ஏதோ பண்ணிட்டீங்கன்னாங்க நான் எதுவுமே பண்ணலைங்க கையில் தான் போட்டிருந்தேன் அப்படீன்னு சொன்னேன் அதெல்லாம் அவங்க ஒன்றும் காது கொடுத்து கேட்குற மாதிரியே தெரியலை திரும்பி மாற்றிக்குவீங்களான்னேன் மாற்றிக்கவும் முடியாதுன்னுட்டாங்க அதனால் அந்த எழுநூற்றம்பது ருபா வேஸ்ட் ஆகிட்டு என்னை பொறுத்தவரையும் இந்த கவரிங்கில் அதை வாங்கறது இதை வாங்கறதெல்லாம் வேஸ்ட்டு தாங்க ஏதோ ஐம்பது நூறுக்கு ஏதாவது வாங்கி போட்டு கையில் போட்டு பார்த்துட்டு தூக்கி போட்டாலும் போடலாம் இந்த எழுநூற்றம்பது ருபா ஆயிர ருபாய்க்குலாம் வாங்கறதே வச்சிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு கடக்காரங்கள்ட்ட நல்லா திட்டிட்டு இந்தமாதிரி யாரையும் ஏமாற்றாதீங்க போகாதீங்கன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு வந்துவிட்டேங்க நல்லா